விளம்படத் தொடர்கள் பார்ப்போம் ரியாலிட்டி ஷோன்னா குக்கு வித்து கோமாளி விஜய் டீவியில போடுறது விவாதம்ன்னா நீயா நானா வா தமிழா வா நகைச்சுவைன்னா கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சிகள்ன்னா எல்லா நிகழ்ச்சியுமே பார்ப்பேன் நாடகங்கிறது ராஜா ராணி ஈரமான ரோஜாவே தென்றல் வந்து என்னைத் தொடும் இந்தமாதிரி நாடகங்கள் பார்ப்பேன் இது எனக்கு வந்து ஒரு ஒரு அமைதியை தருது நம்ம இதை பார்க்குறோன்னு என்ஜாய்மெண்டை தருது அவ்வளோதான்